குட் மார்னிங் சார் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் மே ஐ ஹெல்ப் யூ சார் ஆமாம் சார் மகரிஷி ப்ரின்ஸ்பல் தான் சார் பேசுகிறேன் சொல்லுங்கள் சார் ஓகே சார் வெரிகுட் சார் வெரி குட் சார் சூப்பர் சார் சூப்பர் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் திருவாரூர்லேயே நம்ம கூ நம்ம ஸ்கூல் தான் சார் பெஸ்ட் ஸ்கூலு சார் உங்களுக்கு எது விருப்பமோ அது படிக்கலாம் சார் நம்ம இதில் வந்து ஃபோர் ஃபோர் குரூப் வந்து அவைலபிள் இருக்குது சார் சார் சயின்ஸ் குரூப் எடுக்கலாம் சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் இருக்குது சார் ஆர்ட்ஸ் குரூப் இருக்குது சார் இது இல்லாமல் அக்கௌண்ட்ஸ் இருக்குது சார் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம் சார் ஆ சேரி மார்க் சார் சொல்லுங்கள் ஃபீஸ் வந்து இயர்லி ஃபிஃப்டி தௌசண்ட் சார் இல்லை சார் இதான் ஃபுல்லாக வந்து எக்ஸாம் எல்லாத்துக்குமே சார் நாங்கள் நோட்டு யூனிஃபார்ம் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம் சார் இது கம்ப்ளீட்லி சிபிஎஸ்சி ஸ்கூல் சார் இதனால் எந்த பிரச்சனையும் வராது சார் நீங்கள் வந்து பேசாமல் வந்து நீங்கள் வந்து பஸ்ஸுக்கு தான் சார் நீங்கள் வந்து பஸ்ஸுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி எந்த செலவும் இல்லை வேறு எதுவும் டவுட் இருக்கா சார் ஆ ஓகே சார் ஆ பஸ் உண்டு சார் பஸ் வேன் உண்டு ம் நீடாமங்கலம் ம் ம் பஸ்ஸு தனியாக நிற்கும் அதுக்கு மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சார் மற்றபடி எல்லாமே நாங்கள் வந்து நீங்கள் கட்டுற ஃபீஸ்லேருந்தே எடுத்துக்குவோம் சார் நீங்கள் நல்லா படிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்கிறதுனால நான் வந்து மார்க் வேறு நிறையா வெச்சிருக்குது அதனால் வந்து உங்களால் அமௌண்ட் வந்து மூணு டியூவாக கட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க சார் சார் ஆ டியூவுக்கு மாதிரி கட்டலாம் சார் ஆனால் அது உங்களுக்கு மட்டுந்தான் சார் நாங்கள் எல்லோருக்கும் சொன்னது கிடையாது உங்களுக்கு தான் சொல்கிறேன் சார் ம் ஸ்பெஷல் ஆஃபர் சார் உங்களுக்கு நீங்கள் வாங்க சார் எப்போ வேணுமோ ஃபோன் பண்ணிட்டு வாங்க நான் ஸ்கூலில் தான் இருப்பே ஆ ஜாயின் பண்ணிக்கலாம் சார் நீங்கள் எப்போ வேணுமோ வாங்க வந்து அட்மிஷன் நல்ல கோர்ஸ் தான் நான் சார் டிசி எடுத்துட்டு வாங்க மார்க் ஷீட்டு ஜெராக்ஸு போதும் சார் டிசி மட்டும் ஒரிஜினல் கையில் இருந்தால் போதும் மற்றபடி எதுவும் வேணாம் சார் பேமண்ட்டு மட்டும் எடுத்துட்டு வாங்க சார் கையில் சரி தேங்க்யூ